இன்றைக்கி நான் பேங்க்குக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன பையன் வந்து பணம் எடுக்கிறதுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என் கிட்டே உதவி கேட்டான் நான் போய்விட்டு ஃபஸ்ட்டு பேங்க்கில் வித்ட்ரா ஸிலிப்பு வாங்கிட்டு வாப்பானு சொன்னேன் வாங்கிட்டு வந்து தந்தான் மேலே வந்து தேதி எழுதிக்கணும் அப்படின்னு தேதி எழுதிக்க சொன்னேன் கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் சொல் கேட்டு அவன்கிட்டே அக்கௌண்ட் நம்பர் எழுதுனேன் அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆறாயிரம் ரூபாய்னு சொன்னான் ஆறாயிரம் ரூபாவை வந்து எண்ணாலேயும் எழுத்தாலையும் எழுதிக் கொடுத்தேன் அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த இடத்துல சைன் பண்ணணும்னு சொல்லி சைன் பண்ண வைச்சேன் மறுபடியும் பின்னாடி திருப்பி பின்னாடியும் சைன் பண்ணணும் அப்படின்னு சைன் பண்ண வைச்சேன் இதை கொண்டு போய் பேங்க்கில் உள்ள கொடுப்பா அப்படின்னு சொன்னேன் உள்ளே கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் எப்பவுமே இப்படிதான் நீ எழுதணும் எழுதி பேங்க்கில் கொடுத்தீனா அவங்க உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி வந்து அவன் என்னால் ஒரு அந்த பேங்க்கில் எப்படி பணம் எடுக்கிறது அப்படின்றத வந்து அவன் கற்றுக்கிட்டான்